ஹலோ ஆ மேடம் நான் பெயிண்டர் பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருந்திங்களே ஆ நான் ஒரு நாளைக்கு அனுப்ச்சுட்டுமா உங்களுக்கு இன்றைக்கு தான் பேசியிருக்கிங்க நான் நாளைக்கு உங்களுக்கு அனுப்ச்சு விட்டுறேன்

சரி ஓ சரி சரி ஆ பண்ணலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம்

நான் ஒரு அஞ்சாறு பேர் அனுப்புகிறேன் எத்தனை ரூம்ஸ் இருக்குது

சரி ஆ சரி ஆ பண்ணிக் கொடுக்கலாம் மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ஷீட்டெலாம் போட்டு பண்ணுவோம் அதுதான் இதாக இருக்கும் மற்றபடி ஆ ஆ எல்லாம் பண்ணிடுவோம் மேடம் இந்த தரைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயர ரூபாய் மினிமம் சார்ஜு நீங்கள் ரொம்ப புது வீடுன்றதினால நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க அதே மாதிரி நாங்கள் எப்படி பண்ணுவோன்னால் முதல்ல சப்போஸ் பெயிண்ட்டு கீழே ஆயிடுச்சுன்னா நல்லா துடச்சிட்டு அப்புறம் அதை வந்து உடனே உடனே விட மாட்டோம் அதை உடனே உடனே விட்டால் தானே காஞ்சுடும் அதனால் நாங்கள் காய விட மாட்டோம் அப்புறம் அந்த மேலே ஃபர்னிச்சர் மேலெலாம் ஷீட் போட்ருவோம் அது மேலையும் பெயிண்ட் பட்டுச்சுன்னால் நல்லா நாங்கள் தொடச்சுடுவோம் குழந்தைங்க வராதுன்றனால் அது பிரச்சனை இல்லை அப்புறம் இந்த வெளிலையும் பார்த்தீங்கன்னா கீழே தரைக்கு போட்டு துடைப்போம் ஷீட்டு போட்டு துடைப்போம் சப்போஸ் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை தொடச்சுட்டு தான் பண்ணுவோம் நாங்கள் தொடச்சுடுவோம் வெளியே ஈரத் துணி போட்டு தொடச்சாலே அது சீக்கிரம் போய்டும் நீங்கள் நாள் கணக்காக வச்சுருந்தா தான் அது போகாது கொஞ்சம் ஆ கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக ம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் எத்தனை எத்தனை ரூமுனு சொல்லலையே மேடம் ஆ ஆ இல்லை நாலு ரூம்னால் அப்போது எல்லாமே ஒரே ஃப்ளோரு மேலே கீழே அந்த மாதிரிலாம் இல்லை ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்போது நீங்கள் வந்து எல்லாமே ஒரே நாளில் முடிக்கிறது கஷ்டம் மேடம் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல கிச்சனை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் கிச்சனை பண்ணி கொடுத்துட்ட வாட்டிக்கு நீங்கள் முதல்ல பால் காய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் மீதி ரூமெலாம் நீங்கள் அன்றைக்கு பால் காய்ச்சுன அன்றைக்கு அது மறுநாள் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஏனால் முதல்ல கிச்சன் தான் உங்களுக்கு தேவைப்படும் கிச்சன் பண்ணிடறேன் மீதி வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் க கழிச்சு தானை நீங்கள் வருவீங்க ஆ அப்போ அந்த ஒன் வீக்குள்ளே நான் உங்களுக்கு மீதி ரூம்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன் ம் நீங்கள் தாராளமாக மேடம் நல்லாயிருக்கும் ம் கலர் எப்படி நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லை நாங்கள் இது பண்ணணுமா நான் வாங்கிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி என்ன பெயிண்ட்டுனு நீங்கள் செலெக்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு கார்டு தரோம் அது அதில் செலெக்ட் பண்ணிங்கன்னால் அந்த நம்பர் சொல்லி வாங்கிக்கிறேன் நான் சரி ம் நாங்கள் அந்த கார்டை பார்த்து தான் மேடம் அடிப்போம் ஏன்னால் அதில் என்ன க அது எடுப்போம் பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மட்டிலும் நாங்கள் இந்த கார்டை கொடுப்போம் கார்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் ஏ சும்மா இந்த பன்னெரெண்டு கலர் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை ஒரு கலர் இன்னோரு கலரையும் மிக்ஸ் பண்ணிணா என்ன மாதிரி கலர் வரும் அந்த மாதிரி கலரெலாம் பண்ணி கொடுத்து இது கடைக்காரரே கொடுப்பாங்க கடையில் இருக்கிறவங்களே கொடுப்பாங்க ஆ அப்படி கொடுத்து அது எது நல்லாயிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆ ஓகே மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ நன்றி ம்